எல்லோருடன் சேர்ந்து சாப்பிடுவது மகிழ்ச்சி எல்லோருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்ற தான் உலகத்துலேயே இருக்கிற பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தனியாக சாப்பிட்றதலாம் உணவே கிடையாது நான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற தான் சந்தோஷமான தருணமும் நல்ல இதுவும் நாங்கள் எப்போவும் மதியானமாக இருக்கட்டும் நைட்டும் இருக்கட்டும் ஃபேமிலியோடய தான் சேர்ந்து சாப்பிடுவோம் எங்கள் இரவு உணவிற்கு விருந்தினர்கள் விருந்தினர்கள் கூட எப்போவும் விருந்தினரும் நாங்கள் வந்து மாசத்தில் ரெண்டு தடவ எப்படியாவது எல்லா விருந்தினர்களும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் ஏதாவுது குரான் ஹனி பண்ணுவோம் நாங்கள் முஸ்லீம்ஸ் இருக்கிறனால குரான் ஹனி பண்ணுவாங்க வீட்டில் பர்த்டே ஃபங்ஷன்ஸ் இல்லை பொ பசங்களுக்கு எதாவது ஒரு ஃபங்ஷன் ஸனா ஃபங்ஷன்ஸ் வீட்டில் திருமணங்கள் எல்லாமும் எப்போவும் எப்படியும் மாசத்தில் ஒரு ஃபங்ஷன் வந்துரும் எல்லோரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம் செய்வோம் எ எல்லோரும் வேலைங்கள் சேர்ந்து பரிமாறிக்குவோம் க தாவத்து உணவுகள் என்றது வந்து எந் எந்த பண்டிகையும் சேர்ந்து தான் சமச்சுவோம் சாப்பிடுவோம் திருமணங்கள் திருமணங்கிறதுல எல்லோரும் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து தான் திருமணங்களுக்கு போவோம் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து தான் இது பண்ணுவோம் எல்லோரும் ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கு பரிமாறிக்குவோம் ஒருத்தர் ஒருத்தர் சமைத்து சா சமைத்து சாப்புடுவோம் எல்லோரும் சேர்ந்து சமைப்பாங்க நடுவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே எதாவது பசங்க பர்த்டேனா எல்லோரும் சேர்ந்து சமைத்து எல்லோரும் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவோம் அப்புறமேட்டுக்கு வீ எதாவது ஃபங்ஷன்ஸ் இல்லைனா இல்லாத நாளும் எதாவது ஒரு டேட் அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து எல்லா வீட்லேந்தும் ஒவ்வொரு டிஷ் சமச்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிடுவோம் அந்த மாதிரி எப்போவும் வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுல தான் மகிழ்ச்சியும் இருக்குது அதில் தான் சந்தோஷமும் இருக்குது பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் து தான் நாம்ம வந்து எப்படி ஒன்றா இருக்கணுன்னு கற்றுக் கொடுக்குறது ஒ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அதனால் எல்லோரும் ஒ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற தான் உண்மையான மகிழ்ச்சியான விஷயம்